இப்போ நம்ப டெய்லி யூஸ் பண்ணுற வழக்குச் சொற்கள்ன்னு பார்த்தம்னா இப்போ நம்ப காலையில் எந்திருச்சதும் என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டிய என்ன பண்ணுற தூங்குறியா எப்போ கிளம்புவ எங்கே போற எப்போ வருவ குளிச்சியா தூங்குனியா இந்த மாதிரியான வழக்குச் சொற்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் சொல்லிகிட்டு போகணும்னா நிறையா சொல்லிகிட்டு போய்ட்டே இருக்கலாம் எனக்கு அன்றாட வாழக்கையில் யூஸ் பண்ணுற ஒரு சில வார்த்தைகள் இது தான்